எங்கள் வீட்டிலேயே தோட்டம் வளர்த்துறோங்க பறவைகள் நிறையா வரும் நிறையா பழங்கள் சாப்பிடும் நாங்களும் தண்ணி வைப்போம் பறவைகளுக்குக்காக தானியங்கள் போடுவோம் எங்கள் வீட்டில் ஒன்று மாரி அது கூட சந்தோஷமாக இருப்போம் இந்த பறவை இருக்ககிறனால மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது பறவைகளை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துப்போம்